ஹலோ ஆ நாங்கள் கிங்ஸு பிரௌசிங் சென்டர்லேருந்து பேசுகிறோம்மா ஆ லாஸ்ட்டு வீக் வந்து இந்த சர்ட்டிவிகேட் ஒரிஜினல் சர்ட்டிவிக்கேட்லாம் டாக்குமெண்டை டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியுமா செராக்ஸ் எடுக்க முடியுமானு கேட்டீங்க அதுக்குத் தான் கால் பண்ணேன் எல்லா சர்ட்டிவிக்கேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பயப்படவும் வேண்டியதில்லை எங்கள் இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இப்போ நான் புதுசாக கொண்டு வந்திருக்கறேன் கலர் ஜெராக்ஸ் எடுக்கலாம் நார்மல் ஜெராக்ஸ் எடுக்கலாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்து பிரிண்ட்அவுட்டும் போட்டு கொடுக்கறேன் ஸ்பைரல் ஒர்க்கும் வச்சிருக்கறேம்மா சரிங்கம்மா எடுத்துட்டு வாங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன் ஃபோல்டரில் நீங்கள் பத்திரமா வச்சிக்கலாம்மா ஆ அப்படி தாம்மா எல்லாமே அப்படி பண்ணி நான் பத்திரமா சேஃபாக உங்களுக்கு திரும்ப ரிட்டன் பண்ணிடுவேன் நீங்கள் பயப்படாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க ஒரு ம ஒரு மணி நேரம் கழிச்சி வந்தீங்கன்னால் அந்த டாக்குமெண்டை நான் என்ன பண்ணுவேன் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிண்ட்அவுட்டு போட்டு கொடுத்துருவேன் வரும்போது நீங்கள் உங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துட்டு போனீங்கன்னால் அந்த டாக்குமெண்டை உங்கள் மெயில் ஐடிக்கும் போட்டுவிட்ருவோம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் நான் அனுப்பிவிட்டுருவேன் நார்மலாக ஒரு டாக்குமெண்டாக சரிங்கம்மா நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சி வாங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்தீங்கன்னால் இந்த அசைன்மெண்டை ஃபுல்லாக நான் முடித்து கொடுத்துருவேன் டாக்குமெண்டை பிரிண்ட்அவுட்டும் போட்டுருவேன் அப்ளை பண்ணிடலாம் ஃபர்தராக எதுக்காவது டீட்டெயில்ஸ் ஃபர்தராக உங்கள் டாக்குமெண்டை உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்துச்சின்னால் உங்களுக்கு யூஸாக இருக்கும் மெயில்லேயும் போட்டு வச்சிக்கலாம்மா இல்லைம்மா நீங்கள் எண்ணி கௌண்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டு போங்க பயப்பட வேண்டாம் ஈவினிங் வந்து சேஃப்டியாக வந்து கொடுத்துருவோம் அதுக்குனு தனியாக ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருக்குறோம் அதில் வச்சி சேஃப்டி பண்ணி வச்சிருவோம் ஒரு ஃபைலோடு நீங்கள் டாக்குமெண்டை கொடுத்துட்டு போகலாம் பயப்படாதீங்க காலம்பர எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறேம்மா பிரௌசிங் சென்டரை ஆரம்பிச்சிடுவோம் நைட்டு ஒம்போதரை வரைக்கும் உண்டும்மா ஓகேம்மா மோஸ்ட்டு வெல்கம் தேங்க்யூம்மா